எனக்கு தனிப்பட்ட லட்சியம் அப்படின் சொன்னால் நான் வந்து என்னோடய குடும்ப சூழ்நெலக்காக தான் நான் வேலைக்கு போய்கிட்ருக்கேன் என்னோடய பசங்களை வந்து நான் ஆஸ் ஏ சிங்கிள் மதராக வந்து ஒரு லைஃப்பில் நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு அப்படின்னு என்னால் முடிஞ்ச ஒரு செல்ஃப் தாட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ஒரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஒரு வீடு கட்ட முடிஞ்சுது பசங்களை வந்து நல்ல லெவலில் பெரிய பொண்ணு முடிச்சாச்சு டிகிரி முடிச்சாச்சு இப்போது அடுத்த அடுத்த பசங்களும் வந்து டி டிகிரி ஜாய்ன் பண்ணியிருக்காங்க எனக்கு அதுவே பெரிய லட்சியம் இதை முடித்தாலே எனக்கு இது முடித்தாலே என்னோடய லட்சியங்கள் என்னோடய குறிக்கோள் எல்லாமே இது தான் நான் இது இந்த பசங்களை சுற்றி தான் அண்ட் என்னோடய சூழலுக்காக நான் வேலை செஞ்சாலும் அது ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின் சொல்லி நான் எப்போதுமே நினச்சிருக்கேன் அது படி தான் இது ப இது வரைக்கும் நான் எங்கேங்கே எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேனோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே சர்வீஸ் ரில்லேட்டடாக தான் இருக்கும் அதுக்கு தூண்டுகோல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக நான் வேலைக்கு கட்டாயம் போயே ஆகணும் அப்புறம் என்னை மாதிரி கஷ்டப்படுறவுங்க நிறைய பேர் இருக்காங்க ஊருக்குள்ளே ஆனால் அவங்க ஒவ்வொரு சூழலையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இன்னும் என்ன மாதிரி இடத்துல இருக்காங்கன் தெரியும் பட் நான் அதை வந்து நிறையே வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறது தான் என்னோடய தூண்டுகோலாக இருந்தது அது தான் இவ்வளோ விஷயங்கள நான் வந்து கிராஸ் பண்ணி வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது